ஆன்லைனில் மீஷோவில ஆர்டர் பண்ணி ஒரு ட்ரெஸ் குர்தி ஒன்று வாங்குனேன் அந்த குர்தியோட ரேட் வந்து சிக்ஸ் டபுள் நைன் செவன் ஹன்ட்ரேட் கொடுத்து அந்த குர்தி வாங்குனேன் வாங்கி நான் வந்து ஆர்டர் போட்டது வந்து ஸ்கைப்ளு கலர் ஆனால் வந்தது வந்துட்டு ஒரு சிமெண்ட் கலர் மாதிரியான ஒரு கலர் டாப் நான் ஆர்டர் போட்டது ஒரு கலர் வந்தது ஒரு கலர் ஸோ சரி ஓகே நம்ம இதை வச்சுக்கலாம் மாற்றினால் ரிட்டன் கேட்டால் வந்து எடுத்துட்டுப் போய்ட்டால் ஒன் வீக் கழிச்சு வரும் அப்படினாக சரி ஓகே நம்ம இதே வச்சுக்கலாம் சரின்ட்டு முடிவுப் பண்ணேன் கிளாத் வைஸ் வெரி பேட் சிக்ஸ் டபுள் நைன்னுக்கு நார்மலாக நம்ம கடையில் எடுத்தால் அப்படீனாலே அதே கிளாத் வந்து ஒரு ஹன்ட்ரட் டூ ஹன்ட்ரட் கூட வந்தாலுமே அந்த கிளாத்தோட பிராண்டட் வந்து நல்லா இருக்கும் ஆனால் ஆன்லைனில் பர்சேஸ் பண்ணும்போது எனக்கு கிளாத் வைஸ் வந்து வெறும் ஒஸ்ட்டாக வந்திருந்திச்சு அதில் டேமேஜ்ஜஸ் அந்த நூல்லை எடுத்துப்போய் கொஞ்சம் டேமேஜ்சாக இருந்துச்சி அதனால ட்ரெஸ்சஸ்லாம் வந்து ஆன்லைனில் பர்சேஸ் பண்ணுறத கொஞ்சம் வந்து தவிர்த்துக்கலாம் ஏன்னா மற்றப் பொருள்லாம் வாங்குறது கொஞ்சம் பெட்டரா இருந்தாலும் ட்ரெசஸ்லாம் நம்ம என்ன ஆர்டர் பண்ணுறமோ அந்த மாதிரி புராடக்ட்டே வரமாட்டேங்கிது சில ப்ராடக்ட் மாறிதான் வருது இதில் வந்து ரொம்ப கலரே வேறு கலர் வந்துருக்கு வேறு கலர் வந்துருக்கு அந்த குவா சரி வந்துருக்கு அதை ஏற்றுக்கலாம் அப்படினு மனசு சொன்னாலும் அதோட ப்ராடக்ட் வந்து நல்லா இல்லல சிக்ஸ் டபுள் நைன்க்கு அந்த ப்ராடக்ட் வந்து நல்லாவே இருக்கும் நம்ம கடையிலக் கொடுத்து அந்தப் பொருளை வாங்கிருக் வாங்கினோம் அப்படினாலே அது நல்லா பிராண்டடாக இருக்கும் ஆனால் வந்து அப்படி இல்லை ஆன்லைனில் வாங்கினது சரி ரிட்டன் ஆப்ஷன் கேட்கும்போது அதான் ஒன் வீக் டைம் கேட்டதால் இதை வச்சுக்கலாம் அப்படினு முடிவு பண்ணிட்டேன் அதான் அதை வந்து ஒரு பழைய ட்ரெஸ் மாதிரி இருக்கு அந்த டிரஸ்ஸை பார்க்குறதுக்கு ஒரு புதுசாக எங்கேயாவது போட்டுப்போனால் ஃப்ரஷாக அந்த ட்ரெஸ் தெரியனுனா அதோட கலரே ஒரு ப்ரஷ்னஸாக இல்லை அந்த கிளாத் வெரி ஒஸ்ட் கிளாத் நூல்லாம் இழுத்து இழுத்து ஒரு காட்டன் காட்டன் கிளாத் கிடையாது பூனம் கிளாத் மாதிரி நுழநுழன்டு இருக்கு அந்த கிளாத் நல்லாவே இல்லை அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஷேட்டிஸ்பேக்சனே கிடையாது சிக்ஸ் டபுள் நைன்க்கு ஒர்த்தே கிடையாது அந்த ட்ரெஸ் ஆல்ரெடி யாரோ யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து சேல்ஸ் பண்ண மாதிரி ஒரு மாதிரி நல்லாவே இல்லை அந்த ட்ரெஸ் அதனால வந்து ஆன்லைனில் ட்ரெஸ் ட்ரெஸ்லாம் பர்சேஸ் பண்ணுறதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா அதில் நம்ம நேரில் போனாக்கூட அதை தொட்டு ரியலைஸ் பண்ணி எடுக்கும்பொழுது அந்த கிளாத்தோட லெவல்லாம் வந்து வேற மாதிரி இருக்கும் நம்ம வந்து பார்கன் பேசும்போது இன்னும் ஒரு நூறுரூபா இருநூறுபா நமக்கு கம்மிக்கூடப் பண்ணுவாங்க ட்ரெஸ்ஸில் ஒரு ட்ரெஸ் ரெண்டு ட்ரெஸ்ஸாக எடுக்கும்போது கம்மிப் பண்ணுவாங்க இல்லை மூணு ட்ரெஸ்ஸாக எடுத்தால் கம்மிப் பண்ணிப்பாங்க இங்கே நம்ம என்னப் பண்ணுவோம் அப்படினா எக்ஸ் ட்ரெஸ்ஸோட காஸ்ட் கொடுத்து ஷிப்பிங்கை சார்ஜ்ன்னு ஒரு சார்ஜ் கொடுத்தும் நம்மளுக்கு அந்த ட்ரெஸ் வந்து சேட்டிஸ்ஃபைடாக வரமாட்டேங்குது அதனால நேரில் போய் ட்ரெஸ்யெல்லாம் பார்த்து வாங்கும்பொழுது அது நமக்கு இன்னும் சேட்டிஸ்ஃபைடாக இருக்கும் நம்ம வச்சுப் பார்ப்போம் அது நமக்கு அழகாகத் தெரியுதான்னு பார்ப்போம் இல்லை இந்தக் கலர் சூட்டாகல அப்படினா இன்னொரு கலர் சேஞ்ச் பண்ணுவோம் அதனாலலாம் வந்து என்னப் பண்ணணும் அப்படினா ட்ரெஸஸ்லாம் எடுக்கணும் அப்படினு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படினா நேரில் போய் எடுத்தோம் அப்படினா பெஸ்ட்டாக இருக்கும் குவான்டிட்டி வைஸாக பெஸ்ட்டாக இருக்கும் ரேட் வைஸ்சும் பெஸ்ட்டாக இருக்கும் ஓ இப்போ ஒரு கடையில் பிடிக்கல அப்படினாலும் நம்ம வேறு கடையில் போய் பார்க்கலாம் அதனால ஆன்லைனில் ட்ரெஸஸ் அப்படிங்கிறத வந்து யாரும் எடுக்கிறதுக்கு சஜெஸ் பண்ணவே சஜெஸ் பண்ணமாட்டேன் ஏன்னா எனக்கு ஒரு ஒர்க் ஆகல எல்லாருக்கும் ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நூறில் ஐம்பது பேருக்கு ஒர்க் ஆகும் ஐம்பது போருக்கு ஒர்க் ஆகாது ஏன்னா ஐம்பது பேருக்கு நல்ல டெ்ரெஸ் வரும் அவங்க சஜெஸ் பண்ணுவாங்க அதைவச்சி ஐம்பது பேர் எடுப்பாங்க ஆனால் அந்த ஐம்பது பேருக்கும் வொர்ஸ்ட் கிளாத் வரும் அதே மாதிரி தான் எனக்கும் என் ப்ரெண்ட்ஸ்லாம் ரெஃபர் பண்ணித்தான் நான் வந்து ஆன்லைனில் மீஷோவில் அப்ளை பண்ணேன் சேம் அதே சுடிதான் அவங்களும் எடுத்துருந்தாங்க அவங்களுக்கும் பிராண்டட் வைஸ் நல்லா இருக்கு கிளாத் சேம் எனக்கு அப்ளை பண் நான் வாங்கும்போது அப்படிங்கம்போது அந்த கிளாத் நல்லாவே இல்லை ஸோ வந்து வேஸ்ட் ஆஃப் மணி அந்த கிளாத்துக்கு நான் கொடுத்த அமௌன்ட் வந்து வேஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன்னுக்கு அந்த கிளாத் ஒர்த்தே கிடையாது ஸோ ஆன்லைனில் ட்ரெஸ் பர்சேஸ் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் இன்னும் பெஸ்டாக இருக்குன்ணு தோணுது